மற்ற நாட்டை விட இந்தியாவில் வந்து கல்விமுறை ரொம்ப நல்லாவே இருக்குது நான் படிக்கும்போதெல்லாம் வந்து பார்த்திங்ன்னா நம்ப ஏதாவது தப்பு செஞ்சோன்னால் வாத்தியார் வந்து திட்டுவாங்க அடிப்பாங்க கண்டிப்பாங்க அவங்க நம்பளை வெ இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது இப்படிதான் இருக்கணுன்னு சொல்ல ரொம்ப கண்டிப்பு அதிகமாக இருந்தது ஆனால் இப்போ வந்து அந்த கண்டிப்பெல்லாம் இல்லை பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணிணாங்கன்னா ஒரு கோல் எடுத்து அவங்களை அடிக்கக்கூட முடியிலை ஏன்னு கேட்டால் இந்த ஃபோனை வச்சுட்டு உடனே ஃபோட்டோ புடிச்சு அதை வந்து வைரல் பண்ணிவிடுறாங்க அதை அமுச்சுர்றாங்க அது வந்து ஆசிரியர்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக போயிடுது அவங்களை வேலையை விட்டு தூக்கிடறாங்க இந்த ஃபோன் வந்தப்போருந்து குழந்தைங்க வந்து படிக்கறதே கிடையாது இதில் இந்த கொரானா டைமில் இன்னும் என்ன ஆயிடுச்சுன்னா ஃபோன் இருந்தால்தான் படிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜிக்கு வந்ததையும் நிறைய பிள்ளைங்க ஃபோனை யூஸ் பண்ண ஆரமிச்சுட்டாங்க ஃபோனை எடுத்துட்டு போறது ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவது வாத்தியார் சொல்றதெல்லாம் கேட்கறதில்ல ஒன்றும் இல்லை அவங்க கண்டித்தா கூட ஏன் என்ன கண்டித்தீங்க உடனே போய்விட்டு பேரண்ட்ஸ்கிட்டடேயெல்லாம் சொல்லி பஞ்சாயத்தை கூட்டி அவங்க மேல் இவங்கதான் ஆசிரியர் தான் தப்பு பண்ணிணாங்கன்ற மாதிரியெல்லாம் சொல்லி ஆசிரியர வேலையை விட்டு தூக்குற மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு புள்ளைங்க வந்து கண்டிப்பா இருக்கணும் படிக்கணும் ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் கிடையவே கிடையாது இந்த இந்த ஸ்கூலுக்கும் பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலுக்கும் வந்து யார் ஃபஸ்ட்டுன்ற அந்த இது தான் போட்டிதான் இருந்ததே தவிர இப்போ வந்து அதை வந்து பிஸ்னஸ் ஆக்கிட்டாங்க என் பிள்ளதான் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கணும் வாங்கணும் அப்டின்னு சொல்லிட்டு ஆசிரியர்களெல்லாம் பிள்ளைங்க மேல் டார்ச்சல் பண்ணுறது அவங்கள ஒழுங்கா படிக்க விடாமல் இதை படி ஃபஸ்ட்டு மார்க் வாங்கு வாங்குன்னு சொல்லி அவங்க மேல் எல்லாத்தையும் போட்டு திணிக்கிறது அவங்களோட மெண்டல் வந்து டார்ச்சர் ஆயிடுச்சு படிச்சாக்க அவன் ஃபியூச்சரில் எப்படி இருக்கணுமோ அப்படிதான் வளருவாங்க டார்ச்சல் பண்ணிணாக்கா அவங்களால் எப்படி படிக்க முடியும் இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் அந்த பிள்ளைங்கள பார்த்திங்கன்னா அந்த படிப்பு என்ன படிச்சாங்கன்றதே அவங்களுக்கு தெரியறதில்ல மெண்டலாக தான் இது பண்ணிகிட்டே இருக்கிறாங்க